இப்போது வந்துட்டு வணிக நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் ஊரில் வந்துட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி இதுமாதிரி வணிகம் செய்கிறதுக்கு இப்போ இந்த ஊருலேருந்து அந்த ஊருக்கு வந்துட்டு இந்த பொருள்களெலாம் எடுத்துட்டுப் போய் கொடுக்கணும் இப்போது நம்ம ஒரு ஒரு தடவைனா நடந்துடுவோம் எத்தனை தடவை நடக்கிறது இப்போது அதுக்காக மாட்டுக்கு முன்னாடி கயிற்றை கட்டி அதை இழுத்து அந்தமாதிரிலாம் பண்ணுவோம் அது கொடுமையாக இருக்காது பட் அது ஒரு கால்நடை தானே ந எங்கள் ஊ எங்கள் ஊரில் வந்துட்டு நெல்லு கோதுமை சோளம் கடலை இந்தமாதிரி தானியங்களெலாம் தானியங்களெலாம் நல்லா விளையக்கூடிய பகுதி அதனால் இப்போ வந்துட்டு அடுத்த ஊர்க்காரங்களுக்கு வேணும் அப்படின்னு இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த வணிக முறைக்கு வந்து இதெல்லாம் உதவியாக இருக்கும் இப்போது அந்த காலத்தில் பண்டமாற்று முறையில் வந்துட்டு நெல்லை கொடுத்துட்டு கோதுமை வாங்குவாங்க தங்கத்தை கொடுத்துட்டு கோதுமை வாங்குவாங்க இந்தமாதிரிலாம் இருந்துச்சு எங்கள் பகுதியில் வந்துட்டு இந்த கால்நடைகளெலாம் வணிகம் செய்ய பெரும் உதவியாக இருக்குது அதுதான் அப்புறமேட்டுக்கு புளியமரம் வந்து நிறைய இருக்குது அப்புறம் இளநீருக்கு தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்தில் வந்துட்டு தென்னை மரத்தில் வந்துட்டு தேங்காய் காய்க்கும் தேங்காய் இளநீர் இந்தமாதிரிலாம் நம்மளுக்கு சத்தானப்பொருள்கள்லாம் அப்புறம் பனைமரம் நொங்கு இயற்கையாக கிடைக்கிற பொருள் இல்லையா நொங்கு இந்தமாதிரி பொருள்கள்லாம் நல்லாவே இருக்கும் வணிகம் செய்கிறதுக்கு ஏதுவான பொருள்களாக எங்கள் பகுதியில் இருக்கின்றது அப்புறமேட்டுக்கு வேப்பமரம் இருக்குது